எங்கள் ஊரில் உள்ள ஏரியில் பொம்பளைங்கள் மீன் பிடிப்பதற்கு தாவணி அல்லது புடவ இதை வெச்சு தான் மீன் பிடிப்பாங்க அது சின்னச் சின்ன குட்டிக் குட்டி மீனாக தான் பிடிப்பாங்க இங்கே உள்ள ஏரிகளில் அந்த மாதிரி மீன் தான் இருக்கும் ஆனால் பெரிய பெரிய மீனுங்களெல்லாம் இங்கே இருக்காது சின்னச் சின்ன மீனுங்கள் பொம்பளைங்கள் பிடிக்கறது சின்னச் சின்ன அந்த குஞ்சு மீனுங்கள் இறா அந்த சின்னச் சின்ன டாம் கெண்டை குஞ்சுங்க அந்த மாதிரி சின்னச் சின்ன குழிங்கள்ல தான் பொம்பளைங்கள் மீன் பிடிப்பாங்க பெரிய பெரிய மீனுங்களெல்லாம் அவங்களால பிடிக்கத் தெரியாது கடலுக்குள்ளே மீன் பிடிக்க பொம்பளைங்கள் அதிகமாக போகிறத்துக்கு பயப்படுவாங்க அது பயங்கரமான ஆழமாக இருக்கும் கடலை பார்த்தாவே பொம்பளைங்களுக்கு அது பயம்தான் வரும் இங்கே ஏரி குளம் குட்டை இதுங்களில் தான் பொம்பளைங்கள் மீன் பிடிக்க அதிகமாக ஆசைப்படுவாங்க அதை பிடித்து விளையாடுவாங்க சிலது கொழம்பும் வைப்பாங்க இன்னும் மேலும் மேலும் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் வரும் இதை பார்த்து கொழந்தைங்களும் சில பேர் போய் பக்கத்தில் மீன் பிடிப்பாங்க